காலையிலே எழுஞ்ச ஒடனே இந்த காக்கா சவுண்டு இந்த கிளிகள் எதுனால் சவுண்டு எடுத்தாவே நமக்கு வந்து காலைப் பொழுது ஆரம்பிச்சுருதுன்ட்டு ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சுன்ட்டு தெரிஞ்சுக்குவோம் காக்கா எல்லாமே கத்தும் அதேபோல் ஈவினிங்களிலும் பார்த்தீங்கன்னா அந்த காக்கா எல்லாமே மரத்தில் வந்து எல்லாமே சரணடையும் கிளிங்கள் இது போல் சவுண்ட்டெல்லாம் கேட்கும் போது காலையில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் மனதுக்கு ஒரு அமைதியாக இருக்கும் அந்த கிளி சவுண்டு பறவைகள் சவுண்டு விதவிதமான சவுண்டு மைனா இது போல் ஒரு ஒரு குருவினுடைய சவுண்ட்டும் கேட்கும்போதும் காலையில் மனதுக்கு கொஞ்சும் அமைதியாகவும் இருக்கும் அது நான் நிறைய தடவை நான் வாட்ச் பண்ணி ஏன்னால் நாங்கள் இருக்கிறது எல்லாமே இந்த கிராமத்து இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பறவைனுடைய சவுண்டெல்லாம் அதிகமாக கேட்குறதக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு காலை டைமில் ஏன்னால் சிட்டிலெல்லாம் அதை எல்லாம் கேட்க முடியாது அதை போல் கிராமத்தில் நாங்கள் இருக்கிறதுனால பறவைகள் சவுண்ட் நிறைய கேட்போம் அடைக்கம்மாகவும் போதும் காலையில் கிளம்பி போகும்போதும் எர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு நல்லா இருக்கும்